ஹலோ சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஓகே சார் நெக்ஸ்ட் மன்த் டுவென்ட்டித்து ஃப்ரீ தான் சார் எல்லா வைக்கில்ஷும் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் கொண்ட வைக்கில் வேணுங்க சார் ஆ ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் சார் உங்கள் டூரோடய பிளான் சொல்லுங்கள் சார் ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க ஓகேங்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபிலேருந்து மொத்தம் அப் அன்ட் டவுனெலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது கிலோ மீட்டர் ஆகுது சார் ஒரு கிலோ மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துரூபா அப்படின்ற மாறி சார்ஜ் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போலாம் ரொம்பமே ரேட் அதிகமானதுனால் கிலோ மீட்டருக்கு வந்து பதினைஞ்சி ரூபா பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் சார் கிட்டத்தட்ட நியர்லி வந்துடும் இல்லை சார் ஃபுட் இதுலேயே இன்க்லூடாகி தான் சார் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னால் மொத்தம் அந்த வைக்கிலோடய ரென்ட்டு போக ஃபுட்டு இதெல்லாம் சேர்த்து தான் மற்ற இதெல்லாம் எதாவது விசிட் பண்ணனும் அப்படின்னு தான் மற்ற இடத்துக்கு இந்த இந்த இடம் இல்லாமல் மற்ற இடங்க சின்ன சின்ன இடொல்லாம் கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போனால் அதுக்கும் எல்லாம் சேர்த்தி தான் பண்ணுறோம் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இல்லை சார் கரெக்ட்டு தான் பட் ஆனால் நம்ம ஃபுட்டெல்லாம் ஆ கரெக்ட்டு தான் சார் பட் ஆனால் எல்லாம் டே டு டே லைஃப்பில் எல்லாமே பொருளெல்லாம் வில அதிகமாயிட்டு இருக்குது ஸோ பெட்ரோல் காஸ்ட்டு ஸோ அதெல்லாமே ஸோ வண்டி வாடகை ஸோ டிரைவர் அவங்களோட சம்பளம் எல்லாம் அதில் இன்க்லூடு ஆகும் ஸோ அதனால தான் இவ்வளோ காஸ்ட்டு வருது ஸோ நம்ம அதுவும் ஓகே சார் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருலாம் ஏன்னால் நம்ம இங்கேருந்து கல்லணை போயிட்டு திரும்ப கல்லணையிலேருந்து திரும்ப ரிட்டன் இங்கே வரனும் ஸோ அப் அன்ட் டவுன் வந்து இவ்வளோ கிலோ மீட்டராக இருக்குது ஸோ எல்லாமே கன்ஸிடர் பண்ணி தான் வச்சுருக்கோம் சார் அ ஆமாங்க சார் நாங்களே வெயிட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் இது எல்லாமே நாங்களே பண்ணி தருவோம் ஆமாம் சார் எல்லாமே இன்க்குலூடடு எல்லாமே இன்க்குலூடு தான் சார் எல்லாமே இன்க்குலூடு தான் சார் ஸோ உங்களுக்கு எத்தனை மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கிளம்புற மாரி பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் காலையில் ஒரு நாலு மணிக்கு புறப்புட்டா கரெக்ட்டாக இருக்கும் ஓகே சார் சேரி சார் நான் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்